எங்க ஊரில் பண்டிகைகள் வந்து தமிழ் புத்தாண்டு பண்டிகை சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் அதே மாதிரி தைப்பூசம் திருவிழா நாங்கள் கோவிலுக்கு செல்லும் போது தைபூசத் திருவிழாவை எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அதை கொண்டாடுவோம் அந்த பண்டிகை வந்து ஒரு வார காலத்துக்காக நாங்கள் கொண்டாடுறதுனால அந்த பண்டிகை வந்து எங்களுக்கு எல்லார்த்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறதுனால அந்த தைபூசத் திருவிழாவை ஒரு மாதம் முதல் நாங்கள் தொடர்ச்சியாக அதை கொண்டாடி வர்கிறோம் தமிழ் புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாடுவோம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் மற்றும் ஆடி பண்டிகை என்ற ஒரு பண்டிகையும் இருக்குது அந்த பண்டிகையில் அந்த விழாக்களை சிறப்பாக எல்லாருமம் நாங்க கொண்டாடுவோம் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கொண்டாடுவோம்